இருபத்தெட்டு பத்து ஆயரத்தி தொள்ளாயரத்தி எழுபத்தி ரெண்டு பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயரத்தி தொண்ணூற்று ரெண்டு இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரெண்டு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு